இன்டர்நெட் வந்ததிலருந்து கேம்ஸ் வந்து முன்னேறி தான் வருது அது வந்து இன்னுக்கீல போகலை அதோடய நம்ம டெய்லி என்னென்ன அப்டேட் ஆகுது விளையாட்டு இதில் என்னென்ன அப்டேட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் புது விதமாக என்னென்ன விளையாட்டுகள்லாம் கொண்டு வந்திருக்காங்கணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இ இப்போ இப்போ வந்து உலக சேம்பியன்ஸ் அளவுக்கு நம்மளோடய நாட்டோடய விளையாட்டுலாம் போய்க்கிட்டு இருக்குது அதெலாம் நம்மளுக்கு எப்படி தெரியுதுனால் நம்ம கையில வச்சிருக்க ஃபோன் மூலமாக தான் நமக்கு தெரியுது அப்போ வந்து இன்டர்நெட் வந்து அதில் பாதிவாசி பங்கு தான் வ வகிக்குது இன்னோன்னு ஃபோ ஃபோன்ல பார்த்துக்கலாம் டிவியில பார்த்துக்கலாம் டிவியில நியூஸ்ஸா தான் போடுறாங்க அது அந்த அளவுக்கெலாம் தெளிவாக சொல்லமாட்டாங்கள் ஆனால் நம்ம இன்டர்நெட் வந்து அதோடய தெளிவாக சொல்லுவாங்கள் அதை வந்து இன்டர்நெட் வந்து விளையாட்டை மாற்றலாம் இல்லை அதோடய விவரத்தை தான் சொல்கிறாங்களே தவிர மாற்றல நான் வீட்டில ஃபோனு பிள்ளைகள் யூஸ் பண்ணுறனால அதுங்களுக்கு வெளியில் நடக்கிறது என்னன்னு தெரியலை எனக்கு தோணுது குரு குருனு பார்க்குறாங்க அந்த கண்ணில் இருக்கிற அந்த ரேகையெல்லாம் வந்து அது நமக்கு பெரியவங்கள் இருக்கிற லென்ஸ்ஸை விட குலந்தைகளுக்கு வந்து அதோடய சக்தியெலாம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அது கண்ணில் இருக்கிற லென்ஸ்ஸோட பவர் வந்து குறைய ஆரமிக்கலாம் கண்ணுக்கு கீழே கருவளையம் ஆரமிக்கலாம் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அதைவே நினைச்சுக்கிட்டு தூங்குகிறனால அதுங்க த குலந்தைகளா பேச ஆரமிக்கலாம் நோய் வந்து நெ அதுங்க ஒ எதிர்கொள்கிற நோய் வந்து கண்டிப்பாக நிறையா தான் இருக்கும் அதனால் குலந்தைகள ஃபோன் யூஸ் பண்ண கூடாது ப்ரைனும் அதிகமாக அதுங்களுக்கு வளராது இந்த விளையாட்டை பற்றியே யோசிக்கிறனால ப்ரைன் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வளராது அந்த விளையாட்டு மூலமாக தான் அவங்களுக்கு அந்த ப்ரைனெல்லாம் ஓடுமே தவிர அது வளராது ஆனால் தூங்கிட்டுருக்கும் போதும் தன்னால் கையெல்லாம் இந்த அடிப்பாங்கள் அதெலாம் வந்து அவங்களோட பெரிய மிஸ்டேக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால பெரிய மிஸ்டேக்கு அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஃபோன்ல அடிக்ட் ஆயிடுவாங்க நம்ம வெளியே போய் விளையாடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்கள் ஃபோன்ல அடிக்ட் ஆயிடுவாங்கள் அதனால் குலந்தைகளுக்கு கொடுக்க கூடாது